சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய தெரியாது செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு செஞ்சேன் செய்யும் போது அது சரியாக ஒழுங்காக செய்ய தெரியாம அடி புடிச்சி தண்ணி அதிகமாக வச்சு நொய் நொய்யினு ஆகிடும் சாப்பாடு அது தெரியாம எடுத்துகிட்டு போய் அடி புடிச்சிடுச்சிங்கனா எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டிடுவேன் சரி அது தான் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சரி வேறு எதுனா ரைஸ் விதமாக வேறு எதுனா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா பால் பாயாசம் செய்வேன் பால் பாயாசத்தில் வந்து அது எப்படி செய்ய தெரியாதுன்னு ஃபஸ்ட்டு தெரியாது செஞ்சிட்டு அந்த பாலை ஊற்றி அப்படியே பதத்தில் எடுக்கணும் போகணுறது அது எனக்கு சுத்தமா தெரியாது வீட்டில் ரொம்பவும் திட்டுவாங்களோ என்னமோன்னு அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செய்ய தெரியாம இருந்து செய்கிறோமே நல்லா வருமா வராதா அப்படின்னு சொல்லியெலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் செய்யத் தெரியாததுக்கு எவ்வளோவோ திட்டுலாம் வாங்கியிருக்கேன் வீட்டுக்காரங்க பாப்பாலாம் சொல்லும் இந்த மாதிரி செய்ய தெரியலையாம்மானு சொல்லி சொல்லும் அப்படி இருக்கும் போது சரி அதான் செய்ய தெரியலையேனு வேறு செய் ரைஸ் எதுனா செய்யலாம் அப்படின்னுட்டு பார்க்கும் போது பிஸிபாத் பல்லா அது அது அது கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணும் போது அவ்வளோக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் ஓரளவுக்கு வராது அது ரொம்ப கஷ்டமானது தான் கொஞ்சம் பிஸிபாத் பல்லான்றது அது அவ்வளோக்கு வராது ஓரளவுக்கு வரும் அவ்வளோக்கு வராது அந்த டேஸ்ட்டு வராது அப்படி இருக்கும் போது சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு ஒரு இது சமையல் இதில் வராது அவ்வளோக்கு எனக்கு வராம இருக்கும் போது திட்டுவாங்களோ என்னமோன்னு ஒரு பயம் வரும் அவ்வளோக்கு இப்போ செய்ய தெரியாது ஒரு சில இது செய்வேன் சில இது வராது அதேமாதிரி பரோட்டான்றது அதுவும் செய்ய வராது அவ்வளோவுக்கு பரோட்டா செய்ய தெரியாது பிசஞ்சி அந்த இதோடு அடிக்கிறது அது அவங்க செய்கிறாங்க பாரு அந்த இதெல்லாம் நம்ம எனக்கு வராது வராததால் அது செய்ய வராது முயற்சி பண்ணுவேன் ஆனால் நம்ம சப்பாத்தி போடுறமாரி போடுவோம் அந்த பரோட்டா இது எனக்கு வராது